எங்கள் ஊரில் தேட்டர்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு தேட்டர் பக்கம் இருக்குது அதில் நான் அதிகம் போகிறதுன்னா நான் கேஎஸ் தேட்டருன்னு ஒரு தேட்ரு அங்கே போனோம்னா எப்போ போனாலும் எந்த படம் இப்போ எந்த படம் ட்ரெண்ட்டில் இருக்கோ அந்த படத்தோடய டிக்கெட்டு எப்போயுமே நிறைய இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி த விஜய் படம் இந்த மாதிரிலும் போன ஃபஸ்ட் ஷோக்கே போயிடுவேன் ஃபஸ்ட்டு ஷோக்கே போய் டிக்கெட் வாங்கி நான் பசங்களாம் சேர்ந்து எல்லாம் ஒன்னா போவோம் ஃபஸ்ட் ஷோக்கே போய் டிக்கெட் வாங்கி வச்சுருவோம் அதுலேயும் கும்பல்லாம் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு கவுண்ட்ரு திறந்துருக்கும் அது எல்லாத்துலேயும் போராடி தான் டிக்கெட்டை வாங்க முடியும் அப்படி வாங்கி அப்படி வாங்கி அந்த படம் பார்ப்போம் மாதத்துக்கு எப்படி இருந்தாலும் விஜய் படம் ஓடினா கண்டிப்பா போயிருவேன் அது இல்லாமல் மாசத்துல ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இந்த மாதிரி போயிடுவோம் போனோம்ன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து தான் காசு போட்டு போவோம் போய் என்ன படம் அப்போ இருக்கோ நம்மளுக்கு என்ன படம் பார்க்க தோணுதோ அந்த படம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம்